ஹலோ நான் கிருஷ்ணகிரி வஹாப் நகர்லேருந்து பேசுகிறேன் நேற்று கேப் கேப் புக் புக் பண்ணியிருந்தோம் நாளைக்கு பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்காக புக் பண்ணியிருந்தோம் ஊருக்கு போகிறோம் நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க உங்கள் காரில் எத்தனை பேர் போகிற மாதிரி இருக்கு கார் எங்கள் ஃபேமிலி எல்லாம் ஊருக்கு போகிறோம் போகிற வழியில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அதனால் கடைக்கு போய்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி போகணும் நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்கன்னு தெரிஞ்சிச்சுனா நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் ரெடியாகிட்ருப்போம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க எவ்வளோ சார்ஜ் நீங்கள் வந்து போடுறீங்க நாளைக்கு எத்தனை மணிக்கு வரீங்க கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டு வெயிட்டிங் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து வெயிட்டிங் பண்ணணும் நாங்கள் நாலு பேர் போகிறோம் எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் வரீங்கன்னு சொன்னிங்கனா அவ்வளோ நாங்கள் நேரத்துக்கு ரெடியாக இருப்போம்